நான் சமையலை வந்து சமையல்கட்டில் எடுத்துட்டாக்க சீக்கிரமாக சமைக்கிறது வந்து தக்காளி சாப்பாடு தான் ஒரு அரை மணி நேரத்தில் சமைச்சிடுவேன் மற்றபடிக்கி நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஆறு பேர் இருக்கிறோம் ஆறு பேத்துக்கு சமையல் பண்ணுறதுனா எல்லாத்துக்கும் காய் வறுத்து சாம்பார் ரசம் வச்சு பொரியல் பண்ணி எல்லாம் பண்ணுறதுனா ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குவேன் அதுவும் இல்லாத இப்போ வீட்டில் வந்து ஃபங்ஷன் வச்சோம் எங்கள் பேத்திக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் வச்சோம் அதுக்கு வந்து மட்டனு சிக்கனு எல்லாம் மீன் சில்லி போட்டோம் எல்லாம் பண்ணுனோம் அது வந்து மீன் சில்லிக்கு அதுக்கு வேணுங்கிறது தேவையானது இஞ்சி பூண்டு எல்லாம் பண்ணி அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கறி குழம்பு வச்சால் அதுக்கு மிளகாப் பொடி அரைக்கணும் வெங்காயம் துளிக்கணும் மிளகா போட்டு எல்லாம் வறுத்து அரைக்கணும் எல்லாமே பண்ணி ஆகணும் அதனால் வந்து கொஞ்சம் டைம் வந்து நிறையா வேணும் அதுக்கு அதனால கறி குழம்பு வச்சுட்டு அப்புறம் திருப்பியும் சிக்கன் வந்து அது வறுவல் போட்டால் அது எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஐம்பது பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி இருந்துச்சினால் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் அது எல்லா பொருளும் போட்டு எல்லாம் சமைத்து எடுத்து வைக்கவே ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடும் அதனால எங்களுக்கு வந்து டைம் நிறையா வேணும் வீட்டில் சமைக்கிற மாதிரி இருந்துச்சினால் நாங்கெல்லாம் ஒரு மணி நேரத்துலேயே சமைச்சிருவோம் இப்படி ஃபங்ஷனுக்கு வந்து எல்லோருக்கும் சமைக்கிற மாதிரி இருந்துச்சினால் கொஞ்சம் லேட் ஆகும்